ஒரு டைம் எங்கள் அம்மா வந்து என்னை தோசை சுட சொன்னாங்கள் தோசை சுட்டு சாப்பிட சொன்னாங்கள் சரின்னு நானும் தோசை சுட்டு என்ன பண்ணுனேன்னால் அந்த நான்ஸ்டிக்கலன் காட்டி தோசை சுட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து நான் என்ன பண்ணேன்னால் பெட்டில் வச்சிட்டு நான் வந்து சேர்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக அந்த தோசைல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து தோசை கல் இப்படின்னு எடுக்கும்போது என்னாச்சுன்னால் அது வந்து அப்படியே பெட் கவரோடையே ஒட்டிக்கிச்சு நல்லா வந்து தீப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து அப்புறம் எடுத்துட்டு என்ன நான் வீட்டில் அப்போ யாரும் இல்லாதங்காட்டியும் என்ன பண்ண டக்கு டக்குன்னு எடுத்து தோசைக்கல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வச்சிட்டேன் அப்புறம் அந்த எங்கள் அம்மா வந்துட்டு அந்த பெட்டு கவர் பார்த்துட்டு யார் இப்படி பண்ணுனதுன்னு கேட்டாங்கள் அப்புறம் பார்த்தா நான் நான் சொன்னேன் நான் பண்ணலம்மா வேற யாரோ பண்ணிட்டாங்கலாற்றுக்குது அப்படின்ட்டு எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா மேலே பழி போட்டேன் எங்கள் அண்ணனும் இல்லைன்ட்டான் அதுக்கப்புறம் அது யார் பண்ணாங்கன்னே தெரியலன்ட்டு அது அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம்